லீஃப் வில்லேஜுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் உச்சிகா க்ளான்னு ஒரு ப்ளேஸ் இருக்குது சரிங்களா அந்த ஃப்ளேஸில் ஹிட்டாச்சினு ஒரு கேரக்டர் இருக்கான் அவனை வந்து ஊரில் வந்து லீஃப் வில்லேஜில் இருக்கறவுங்க அனைவரும் வந்து அவனை எதிரியாக பார்த்தாங்க ஆனால் இதோடய உண்மையை வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அந்த ஊரில் வந்து இவனை ஒரு எதிரியாக பார்த்தாங்க இவன் வந்து அந்த உச்சிகா க்ளான் லீஃப் வில்லேஜ்ஜு இது தனியாக பிரிஞ்சு ஒரு இவன் வந்து அக்காட்சிக்குன்னு ஒரு குரூப் தனியாக இருக்குது அந்த குரூப்பு வந்து லீப் வில்லேஜ்ஜை வந்து அழிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்குது இவனை வந்து அந்த லீஃப் வில்லேஜோடய தலைவர் வந்து அந்த அக்காட்சிக்கு குரூப்பில் சேர்ந்து உளவு பார்க்க சொல்கிறாரு இவனும் அதை மனசில் ஒன்றும் எடுத்துக்காமல் போய் லீஃப் வில்லேஜ்ஜுக்காக உளவு பார்க்குறான் ஏன்னால் அக்காட்சிக்கு குரூப்பு வந்து லீஃப் வில்லேஜ்ஜை அழிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க அக்காட்சிக்கு குரூப்லாம் அதனால் அந்த லீஃப் வில்லேஜ்ஜோடய தலைவர் வந்து அந்த ஹிட்டாச்சின்ற ஒரு கேரக்டர் அந்த பையனை வந்து அக்காட்சிக்கு குரூப்பில் வந்து சேர சொல்கிறாங்க சரிங்களா அதனால் அவன் ஒன்னும் மனசில் எடுத்துக்காமல் அந்த குரூப்பில் போய் சேர்ந்துட்டான் அவன் ரொம்ப சக்தி வாய்ந்த வாய்ந்தவன் இருக்கிறதுலயே அவன் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அவனை சேர சொல்லிட்டாங்க அக்காட்சி குரூப்பில் சேர்ந்தவொன்னே அக்காட்சி குரூப்பில் இருக்கறவுங்க லீஃப் வில்லேஜை ஃபர்ஸ்ட்டு வேவு பார்க்க சொல்லிட்டுருந்தாங்க உளவு பார்க்க சொல்லிட்டுருந்தாங்க அவன் லீஃப் வில்லேஜ்ஜை உளவு பார்க்க சொன்னதுக்கப்புறந்தான் வந்து லீஃப் வில்லேஜுல் இருக்க தலைவர் வந்து அங்கே அப்படியே உளவு பார்க்க சொன்னாரு ஏன்னால் அக்காட்சிக்கு குரூப்பில் வந்து ஹிட்டாச்சி இருந்தவொன்னையே ஹிட்டாச்சியை வந்து லீஃப் வில்லேஜில் போய் நீ போய் உளவு பாரு அப்படின்ருக்காங்க நடித்து அந்த லீஃப் வில்லேஜில் நான் இருக்கிறேன் இனிமேலு அப்படின்னு நடிசத்து நீ உளவு பாருன்னு இருக்காங்க உளவு பாருன்னு சொன்னவட ன்னையே இவனும் அது ஒன்னும் மனசில் எடுத்துக்காமல் போய் உளவு பார்க்குறான் உளவு பார்த்ததுக்கப்பறம் அந்த அக்காட்சிக்கு குரூப்பில் இருக்கவங்கள்லாம் நீ எனக்கு எங்களுக்காக லீஃப் வில்லேஜில் போய் உளவு பாரு அப்படின்றாங்க இவனை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இந்தமாரி வேவு பார்க்க சொல்லி அந்தமாரியே அவனும் உளவு பார்த்துட்டு இருந்தான் எதுக்காகனா லீஃப் வில்லேஜை அழிக்க வராங்க அதுக்காக ஆனால் இவன் வந்து நல்லது தான் செய்கிறான்ட்டு அந்த லீஃப் வில்லேஜில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது இவன் லீஃப் வில்லேஜில் இருந்து அங்கே போயிட்டான் அந்த உச்சிகா க்ளான்லேருந்து அங்கே போயிட்டான்ட்டு அது கொன்னுட்டு தான் உச்சிக்கா க்ளானை வந்து அந்த அக்காட்சிக்கு குரூப்பு அவங்க தான் கொல்ல சொன்னாங்க கொன்னுட்டு தான் அங்கே போனான் சரிங்களா போனதுக்கப்பறந்தான் இந்தமாரிலாம் ஆச்சி இந்தமாரிலாம் நடந்து அதனால் இவனை வந்து எதிரியாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவன் வந்து பார்த்துட்ருக்கான் இந்தமாரி உளவு பார்த்துட்ருக்கான் உளவு பார்த்ததுக்கப்பறம் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான் சரிங்களா அவங்க தம்பியை வந்து உச்சிக்கா க்ளான் தான் அவன் தம்பியை என் உசுர உட் உசுரோடு அந்த ஹிட்டாச்சின்ற கேரக்டர் வந்து அவன் தம்பியை உசுரோடு விட்டுட்டான் ஏன்னால் அவன் தம்பிக்கு அதிக சக்தி இருக்கு பின்னாடி நான் இறந்துட்டேன்னா லீஃப் வில்லேஜை காப்பாற்றுறதுக்கான காப்பாற்றுறதுக்கான சக்தி அவனுக்கு தான் இருக்குது அதனால் வந்து விட்டுட்டு அவன் தம்பியை சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கோசரம் அவனை ஒரு எதிரியாக நினைச்சி மனசுக்குள்ள மனசுக்குள்ள நல்லதை தான் நினைக்கிறான் வெளிய வந்து எதிரியாக நினைச்சி அவங்கூட சண்டை போடுறான் தம்பிக்கிட்ட நீ போய் சக்தி வாய்ந்த சினோபியா எங்கிட்ட வந்து சண்டை போடு அப்படின்ட்டு சொல்கிறான் அவன் அவன் வந்து அவன் தம்பிக்கு வந்து அண்ணன் மேலே ஒரு மோட்டிவேஷன் ஒரு வெறி உண்டாயிருது அது வந்து ஏன் உண்டாவுதுனா நம்மளோட உச்சிக்கா க்ளானையே அழிச்சிட்டான் அவங்க அப்பா அம்மாவையும் அழிச்சிட்டான் உச்சிக்கா க்ளானையும் அழிச்சதுனால் அவன் தம்பிக்கு ரொம்ப வெறியாயிட்டான் அதனால் வந்து அவன் தம்பி நிறையா நிறையா சக்தி அதெல்லாம் வேணும்ட்டு போய் முயற்சி பயிற்சிலாம் செஞ்சிட்டுருக்கான் அவன் அண்ணன் வந்து இந்தமாரிலாம் உளவு பார்த்துட்ருக்கும்போது கடைசியில் அவன் அண்ணன் அவன் தம்பி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவனாயிடுறான் அவன் தம்பி வந்து சக்தி வாய்ந்தவனாக ஆனதுக்கப்புறம் அவனோடய அண்ணனும் தம்பியும் சண்டை போடுறாங்க ஏன் சண்டை போடுறாங்கன்னா அதான் எதிரில்ல ஹிட்டாச்சிக்கு வந்து உள அவங்க உச்சிக்கா க்ளானையே அழிச்சிட்டாரே ஆனால் ஏன் அழிச்சாருன்னு வந்து தம்பிக்கு தெரியாது அதனால் அது வெளிய சொல்லாமைலேயே அவரும் சண்டை போட்டுட்ருக்காரு ஹிட்டாச்சி ஏன்னால் ஹிட்டாச்சி வந்து நம்மளோட ஹிட்டாச்சியோடய தம்பி ச ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக ஆகணும் அப்படின்ட்டு அவன்தான் முயற்சி செஞ்சான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு அதுக்கப்புறம் அவன ரொம்ப பலசாலி ஆக்கி விட்டுறாரு அதுக்கப்புறம் உச்சிக்கா க்ளானையே அவன் தம்பி அழிச்சிட்டான் இந்த கதையில் இதுல இருந்து தான் எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சி இது ஒரு நான் திரைப்படமாக தான் பார்த்தேன் புக்கும் இருக்குது பலமுறை இதை நான் படித்து படித்து பார்த்தேன் இதுதான் எனக்கு பிடிச்ச புத்தகம்